தமிழ்நாட்டில் வந்து இப்போ நிறையவே தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு கல்வி பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து நிறயவே இருக்கு அந்த காலத்தில்லாம் ஓலை சுவடி மண்ணில் எழுதுறது அப்படி இப்படி இருந்துச்சு ஆனால் இப்போலாம் நோட்டில் எழுதுறதையும் விட்டுவிட்டு இப்போ எல்லாமே திரையில் வர்ற மாதிரி நம்ப வந்து பண்ணிவிட்டு இருக்கோம் கல்வியில யாருகிட்ட பார்த்தாலுமே ஒரு தொலைபேசி வச்சுக்கிட்டு எல்லாம் கேட்டால் ஃபோனில் தான் படிக்கிறோம் யாருக்கிட்டையுமே நோட் இல்லை இந்த காலத்தில் பேக் எல்லாம் அப்போ பார்க்கும் போது அப்படியே தூக்கிகிட்டு போக முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்தா ஒரே ஒரு லேப்டாப் தான் எடுத்துகிட்டு போகறாங்க அந்த அளவுக்கு கல்வி வந்து தொழில் நுட்பத்தில் வந்து வளர்ந்துருக்குது அதோடைய இப்போ வந்து எம்பிளாயிமென்ட் வந்து நிறையவே அந்த காலத்தில் வந்து நிறைய விவசாயிகள் தான் இருந்தாங்க இப்போ பார்த்தா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வேலைக்கு போகறாங்க டெக்னாலஜி சம்மந்தமாக வேலைக்கு வந்து போகறாங்க வீட்டுக்கு ஒருத்தர் ஆனால் விவசாயம் வந்து குறஞ்சிடுச்சி விவசாயத்துலவே நிறைய டெக்னாலஜி எல்லாம் இப்போ வளர்ந்துருக்கு விவசாயத்தில் டெக்னாலஜி எப்படி சொல்லணும்ன்னா இப்போ களை பறிக்கிறதுக்கு வந்து ஆளுங்க தான் இதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணுவாங்க இப்போ வந்து மிஷின் நிறையவே வந்து இருக்கு டெக்னாலஜி வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறையவே வளர்ந்துருக்கு பாரதியார் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லுவார் இந்திரங்கள் எல்லாம் வேணும் அப்படினு தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படினு பாடிருப்பார் ஆனால் இப்போ வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இயந்திரங்கள் வந்து நிறையவே இருக்கு